உலகத்துலைங்க எத்தனையோ மொழி இருந்தாளுங்க நம்மளுக்கு இது அத்தனையுமே நம்முடைய தாய்மொழி வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாதுங்க ஆனால் இன்னைக்கு நடந்த ஆராய்ச்சியில வந்து பார்க்குபொழுதுங்க உலகத்துலையே அதிகமான ஒரு பழைமையான ஒரு மொழி அப்படிங்குறது பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டு அறிஞர்களும் ஒப்பு ஒத்துக்கொண்ட ஒரு விஷய்ங்க அது ஏன்னா இந்த மொழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தகுடி தமிழ்குடி அப்படிங்குற சொல்லுறது வச்சு பார்க்கும்பொழுதுங்க இன்னைக்கு நிறைய பூமிக்குள்ளே கடந்த தொல்பொருள் ஆராய்ச்சியும் சரிங்க கல் வெட்டு ஆராய்ச்சி வச்சு பார்க்கும்பொழுதுங்க அது ப பழைய காலத்துலயே தமிழ் மக்கள் இருந்துருக்குறதாகவும் இந்த தமிழ்மொழி இருக்குறதாகவும் பார்க்குறங்க ஆனால் எத்தனையோ மொழி இருந்தாலும் நம்ம மொழியில் கிட்ட திட்ட எழுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகங்க ஆனால் அப்படி இருந்தாலும் வெளிநாட்டவர்களும் வந்து ஈசியாக படிக்கக்கூடிய தெரிஞ்சிக்ககூடிய ஒரு மொழியாக ஒரு தமிழ்மொழி இருக்குங்க இப்போ ஒன்றுமில்லைங்க நம்ம நார்த் இந்தியா மக்களும் கூட இங்கே வந்தால் ஈசியாக நம்ம தமிழ் படிச்சிக்கிறாங்க ஆனால் நாம போய் இந்தி படிக்கோ ணுனாலுமோ இல்லை சமஸ்கிரதம் படிக்கிறதுனாலவோ கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்க ஆனால் நம்ம மற்ற மொழி போட்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுங்க நம்ம தமிழ் மொழி வந்து ரொம்ப வளர்ச்சி ஈசியாக இருக்குதுங்க யார் வேணா எளிதில் வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் அதே மாரி கற்றுக்குலாம் அப்புடிங்குறதை சொல்லிப்போட்டு எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் நம்ம மொழி ரொம்ப எளிமையாக இருக்குதுங்க அதனால் தமிழ் மொழி வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்க எத்தனையோ ஊர்லேந்து வந்தாலும் எத்தனையோ நாட்லேந்து வந்தாலும் அவங்கள்லாம் ஈசியாக பேசக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழிதானுங்க